நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம்ங்க திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் கோயில் ரொம்ப பேமஸாக நல்லா இருக்குது இந்த கோயிலுக்கு எங்கே இருக்குது எங்கே சுற்று இந்த தமிழ்நாட்ல இல்லை அடுத்த ஆன அன்னை மா அண்டை மாவாலத்துல இருந்து கூட சுற்றுலாவுக்கு வருவாங்க ஆனால் பௌர்ணமி டைமில் இடம் கொடுக்காம அந்த அளவுக்கு மக்கள் பக்தர்கள் அந்த கோயில் சுற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி வருவாங்க அந்த கோயிலுக்கு அங்கே கோவிலில் வழியில் வந்து சிவன்லாம் வந்து இருக்கிறது சிவன் கோவில் அங்கங்கே இருக்குது ரொம்ப அங்கங்கே அன்னதானம் போடுவாங்க அதலாம் விரும்பி சாப்பிட்டு நாங்கள் அண்ணாமலையாரை வேண்டிக்கிட்டு பக்தர்களுக்குலாம் நல்ல அருள் தருவார் அண்ணாமலையார் நாங்கள் போயிட்டு வரும் வழியில் இடுக்கு பிள்ளையார் கோவில்னு இருக்கும் அதில் வந்து நம்ம போயிட்டு உள்ளே நுழஞ்சோனா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அது அதனால அந்த அம்மன்லாம் தரிசித்திட்டு சுற்றி நடந்தே அந்த மலையை சுற்றி நடந்து வந்தம்னாக்க பௌர்ணமி டைமில் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது அண்ணாமலையார் நம்மளுக்கு நல்ல அருள் தருவார்